கரப்பான் பூச்சிகளை அதாவது ஸ்ப்ரே மருந்து இருக்கிறது அதை வைத்து கொன்று கொன்று உற்பத்தியை பெருக்காத அதை அளவுக்கு அதை செஞ்சிடலாம் எலிகளை வந்து இது கூண்டு வைத்து பிடிக்கலாம் மருந்து வெச்சு கொல்லலாம் அது வங்கு இருந்ததுனா வங்குக்குள்ளே அந்த மாத்திரைகள் இருக்கிறது அதை போடலாம் மறுபடியும் வந்து அதை இறந்த மறுப்போடு நாம் வந்து எங்கே இருக்குது என்னனு துர்நாற்றம் வந்தால் தான் எடுத்தெறிய முடியும் இப்டி பல வகையான இது இருக்கிறது இது வந்து நாம் அவை பார்த்து பார்த்து செய்யணும் அதனால் தான் இதை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு இந்த மரு மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்குது அதை உபயோகப்படுத்தினால் போதும் அதை ஒழித்து விடலாம்